பாஸ்போர்ட்டு விண்ணப்பிக்கிறதுக்கு முதல்ல வந்து பெயர் விவரம் நம்ம பிறந்த தேதி நம்ம வீட்டின் முகவரி பெற்றோர்களின் பெயர் விவரங்கள் கணவரின் பெயர் திருமணம் ஆனவராக ஆகாதவராக இதெல்லாம் முதல்ல கேட்பாங்க இதெல்லாம் முதல்ல வந்து அந்த படிவத்தில் நிரப்பணும் நிரப்பிட்டதுக்கப்பறமாக இதெல்லாம் நம்ம நிரப்பிக்கறது சரிதானா அப்படிங்கறதுக்கு அதுக்கான ஆவணங்களை முறைப்படி நம்ம சமர்ப்பிக்கணும் என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய அடையாள அட்டை ஆதார அட்டை ஓட்டுநர் உரிமம் அதுக்கப்புறம் வந்து வீட்டின் முகவரிக்காக ரேஷன் அட்டை மின் கட்டண ரசிது பேங்க் பாஸ் புக்கு பேங்க் பாஸ் புக்கு அதுக்கப்புறம் திருமண சான்றிதழ் பிறந்த தேதிக்கான சான்றிதழ் படிப்பு தகுதிக்கான சான்றிதழ் இதெல்லாம் வந்தெலாம் இந்த ஆவணங்களெல்லாம் முதல சமர்ப்பிக்கணும் சமர்ப்பித்த பிறகு பாஸ்போர்ட் வந்து தக்கல்ல வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டு நாளையில் கிடைச்சிரும் அதுக்கு வந்து மூணாயரூபா கட்டணத்தை நம்ம கட்டணும் சாதாரண முறைப்படி அப்படின்னா ஆயிரத்தி ஐந்நூறுபா கட்டுன்னா போதும் இது வந்து நமக்கு பாஸ்போர்ட்டு அலுவலகங்கள் எங்கெங்க இருக்குது அப்படின்னா நமக்கு சாலிகிராமம் தாம்பரம் அமைஞ்சிக்கரை இதெல்லாம் பக்கம் நமக்கு திங்கள்ல இருந்து வெள்ளி கிலமைக்குள்ள நம்ம வந்து இந்த அலுவலகங்களுக்கு போகலாம் சனி ஞாயிறு வந்து விடுமுறையாக இருக்கும் பிறகு வந்து பாஸ்போர்ட்டு இந்த ஆவணங்களெல்லாம் விண்ணப்பித்த பெறவா ஆவணங்களெல்லாம் விண்ணப்பித்த பிறகு நம்ம நேர்ல போகும்போதும் இந்த இதே ஆவணங்களை பத்தரமாக எடுத்துட்டு போகணும் அவங்க கேட்கும்போது நம்ம கரெக்டாக இந்த ஆப ஆவர்ண ஆவணங்களை அவங்கக்கிட்ட காமிக்கணும் காமிச்சிகிட்டு நம்ம விண்ணப்பிச்சிட்டு வந்ததுக்கப்பறமாக நமக்கு வந்து காவல் நிலையத்தில் இருந்து நமக்கு நம்மளை அழைப்பாங்க அழைச்சி நம்மளை வந்து விவரங்களை அவங்க கேட்பாங்க சேகரித்த பிறகு அவை இவங்களுக்கு பாஸ்போர்ட்டு வழங்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அவங்க வந்து உத்தரவை பிறப்பிப்பாங்கள் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக விரைவாகவே பாஸ்போர்ட்டு கிடைச்சிடும் இது எல்லாமே நம்மளுடைய கைபேசி நம்பருக்கு எஸ்ஸமஸ் மூலமாக அனுப்பிகிட்டே இருப்பாங்கள் ஸோ சீக்கிரம் கிடைச்சிரும் ஈஸியாக